தோட்டக்கலை இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொழுது போக்குன்னு சொல்லலாம் பொழுது போக்கு இல்லை பொழுதாக்கம் ஏன்னா பொழுது போக்குங்கிறது நம்ம ஒரு விஷயத்த டைம் பாஸ்க்காக பண்ணுறது ஆனால் பொழுதாக்கம்ங்கிறது அதை நம்ம ஒரு ஒரு ஆக்கத்துக்காக ஒரு மேம்பாட்டுக்காக பயன்படுத்துகிறது சரி நம்ம கேள்விக்கு வருவோம் தோட்டக்கலை தோட்டக்கலைங்கிறது ஒரு வகையான கலை இது ஒரு ஆர்ட் நம்ம தோட்டம் தோட்டம்ங்கிறது நம்ம எப்படினு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸில் இருக்குறப்போ இங்கே பல வகையான மக்கள் பல வகையான கம்பெனிகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்போ நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ரிலேக்ஸ்ஷேஷன் தேவைப்படுது அதாவது ஒரு ஓய்வு நேரம் ஒரு நல்ல ஒரு மனது மகிழ்ச்சியாக்கிறதுக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த விஷயத்தை அவங்க தோட்டக்கலையில் செலுத்துனால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அமைதிங்கிறது கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு விதையை போட்டு அதை முளைக்க வச்சு அது வளர்ந்த வருகிறப்ப அது ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை தரும் நம்ம ஏன் அந்த விதையை உருவாக்கின வெறும் சந்தோசத்தை தரும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னை தவிர்த்து என்னுடைய அப்பாவுக்கு தோட்டக்கலையில் பயங்கர ஆர்வம் இருக்குது இன்னும் சொல்லணுன்னா அந்த ஆர்வம் அவங்கட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு அவங்க சின்ன வயதில் நிறையா வகையான மரங்கள்லாம் வளர்த்துருக்காங்க எங்ககிட்டையும் நிறையா சொல்லியிருக்காங்க சவுக்கு மரம் பற்றி தேக்கு மரம் பற்றி வேங்கை மரம் பற்றி வாகை மரம் பற்றி இதில் இலுப்பைனு ஒரு மரம் இருக்கும் இந்த மரம் எப்படின்னா பழங்காலத்தில் கோவில் தேர் செய்கிறதுக்குலாம் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பழமையான மரம் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மரம் இந்த மரத்தை அறுத்து ஒரு பெரிய தேர் செய்கிறதுனா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அவர்களுடைய இலுப்பை தோப்புனு ஒன்று உருவாக்கி அதை கோவிலுக்கு எழுதி வச்சுருவாங்கலாம் ஏன்னா அது அந்த காலத்தில் இலுப்பை எண்ணெயில் தான் கோவில் விளக்கு எரியும் அதே மாதிரி இன்னும் சில வகையான மரங்கள் இருக்குது சரக்கொன்றைன்னு ஒரு மரம் இருக்கும் இந்த சரக்கொன்றை மரம் எப்படி பட்டதுனு வச்சுக்கிட்டோம்னா அதில் சரம் சரமாக நீட்டு நீட்டாக மஞ்சள் கலரில் பூ பூத்துக்கிட்டு இருக்கும் கோடை காலத்ததில் இந்த பூவில் உள்ள தேன் உடைக்கிறதுக்கு நிறையா வகையான வண்டுகள் பூச்சிகள் எல்லாம் தேன் குடிக்கும் அந்த மரம் முழுமையாக மஞ்சளாக இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு ஏதோ தங்கச்சரம் மாதிரி இருக்கும் இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்னா கோல்டன் ஷோவர் ட்ரீனு சொல்கிறாங்க அதாவது தங்கம் நிறத்தில் மின்னுறதுனால அதே மாதிரி தோட்டக்கலைங்கிறது மரம் பற்றி மட்டும் கிடையாது பல வகையான காய்கறிகளும் இருக்குது என் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கத்திரிக்காய் வளர்க்கிறதுக்கு அந்த பருவம் அந்த வெண்டைக்காய் அந்த நாட்டு காய்கறிகள் எல்லாம் பிடிக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சில வகையான கிழங்கு வகைகள் குறிப்பாக அந்த ஆட்டு கொம்பு கா வள்ளின்னு ஒரு கிழங்கு இருக்குது அது மாதிரி கொடி உருளைனு ஒரு கிழங்கு இருக்குது மற்றபடி சொல்கிறதுன்னா அவங்களுக்கு பூச்செடிகளும் வளர்க்க பிடிக்கும் இந்த ஆர்வம் தான் என்கிட்டேயும் தொற்றிக்கிட்டு இதில் சில வண்ண பூக்கள் இருக்குது இப்போ தோட்டம்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் பல வகையான செடிகள் இருக்கும் ஃபார் எக்ஸ்சாம்பிள் பூக்களாக இருக்கலாம் இல்லை காய்களுக்காக வச்சுருப்போம் இல்லை வேர் கிழங்குக்காக வச்சுருப்போம் இல்லை நிழலுக்காக வச்சுருப்போம் இல்லை அழகுக்காக வச்சுருப்போம் எல்லாம் விதமுமாகவும் நம்ம வச்சுருப்போம் இப்போ ஒரு எலுமிச்சை மரத்தோடய எலுமிச்சம் பழம் நமக்கு கிடைக்கும் அதுவே ஒரு பூவரசம் மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இதமான நிழல் பற்று ப்ளஸ் காற்று கிடைக்கும் தென்னை மரங்கிறப்ப நமக்கு தேங்காயும் இளநீரும் கிடைக்கும் அதுவே நமக்கு பனை மரங்கிற அப்போ நொங்கு கிடைக்கும் ஆக ஒவ்வொன்றுத்தோட பயன்கிறது மாறுபடுது ஆனால் இதில் முக்கியமான பயன்னு பார்த்தா தோட்டம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை தர கூடிய விஷயமாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து பண்ணுறப்ப நமக்கு நிச்சயமாக அது சந்தோசத்தை தரும் அது தான் எனக்கு தோட்ட கலையில் ஆர்வம் வருகிறதுக்கும் என்னுடைய தந்தைக்கிட்டேருந்து எனக்கு தொற்றிக்கிட்டதுக்கும் காரணம்